நான் இப்போ பஸ்ஸில் போன அனுபவத்தை பற்றி பேச போகிறேங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போனேன்னா வச்சுங்க ரொம்ப சாலியாக இருக்குங்க ஏன்னால் போகும் போது அங்கே சீட்டில் உட்காந்துட்டு அந்த ஜன்னல் வழியில் அங்கே ஜில்லுன்னு காற்று சுவாசிச்சுட்டு கண்ணாடியை தூக்கி விட்டோன்னா அப்படியே ஜில்லுன்னு காற்றடிக்கும் போது அந்த பறவை எல்லாம் பறக்கும் போது கீழே அப்படியே அந்த வயல்வெளி அந்த புல்லுங்கள் அப்படியே அந்த மரம் செடி கொடிங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குங்க அப்படியே என்னென்னா போகும் போது அந்த நிறையா பேர் கூட பேசலாம் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ஸு நிறையா பேர் கிடைக்கலாம் அப்டியே அருமையா இருக்கும் அப்படியே இங்கேருந்து அந்த பஸ்ஸு டிரைவர் வந்து அந்த ஹாரன் சவுண்டு அதெல்லாம் நான் கேட்கும் போது ஒரு புதுவிதமான அப்படியே இசையாக இருக்குங்க அதை கேட்கும் போது அப்படியே மனசுக்குள்ளலாம் இனிமையாக இருக்கும் இதில் வேறு அந்த பழைய பஸ்ஸுல் போகும் போதெலாம் அந்த இளையராஜா பா சாங்ஸ் போடுவாங்க பாருங்கள் அப்படியே இயற்கையோடய இயற்கையாக அப்படியே கலந்த மாதிரி இருக்குதுங்க இதில் அப்படியே போய் பேச்சு வாக்கில் நம்ம கண்டக்டர்கிட்ட வந்து அண்ணா நீங்கள் எப்படிண்ண இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியே சும்மா பேச்சு வாக்கில் பேசிக்கிட்டே அப்படியே என்னெண்ணா எப்படிண்ணா டிரைவர்லாம் நல்லா பஸ்ஸு ஓட்டுவாராண்ண அப்படியே இந்த மேலே அப்படியே மேலே இதெல்லாம் அப்படியே எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் ஜன்னலில் வந்து சீட்டு ஜன்னல் சீட்டு அப்படியே கேட்டு அப்படியே உட்காந்துட்டு ஜாலியா இருக்கும் அதில் அப்படியே இந்த பஸ்ஸில் போகும் போது பழைய பாட்டு படமெலாம் அப்படியே போடுவாங்கல்ல அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே அருமையாக இருக்கும் அது அப்படியே இன்னும் வந்து அண்ணன் இந்த டீசலு இப்போ இந்த பஸ்ஸுக்குன்னு இப்போ இவ்வளோ போட்டால் எம்மா தூரம்ண்ண போகும் அப்படின் எல்லாம் கேட்கலாம் பேச்சு வாக்கில் அப்படியே பேச்சு வாக்கில் அப்படியே எல்லாம் அண்ணன் தம்பி அப்படியே பேசி பேசி பழக்கமாயிக்கலாங்க அப்படியே என்னென்னா பேசிக்கிட்டு அது பாட்டு போடும் போது அப்படியே உள்ளுக்குள்ளாலே அப்படியே அப்படியே நிம்மதியாக அப்படியே அந்த பஸ்ஸில் போகும் போது தாங்க எப்படிப்பட்ட டயடாக இருந்தாலும் அந்த பாட்டு போடும் போது வர ஜில்லுன்னு காற்றுக்கு அப்படியே அப்படியே அருமையாக தூங்கலாம் கா அப்படியே நடனம் ஆட செய்யுங்க கால்லெலாம் அப்படியே அதை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் அருமையாக இருக்கும் என்னாண்ண டிரைவருகிட்ட போய் அப்படியே டிரைவருகிட்ட பேச்சை இது கொடுத்துக்கிட்டே நீங்கள் எத்தனை மணிக்குண்ண வருவீங்க அப்டின்லாம் பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படியே வந்து அப்படியே சும்மா பேச்சு வாக்கில் அப்படியே நடந்து நடந்து அப்படியே இன்னும் நிறைய பேருடைய ஃப்ரெண்ட்ஸாயிக்கலாம் இன்னும் அப்படியே ஆயிக்கலாங்க அப்படியே இன்னும் அப்படியே இயற்கையலாம் அப்படியே ரசிச்சுட்டே போகலாங்க அவ்வளோதாங்க